நான் வந்து என்னுடைய காலேஜில் வரைய கத்துகிட்ருக்கேன் ஆனால் வந்து நான் வந்து ஓவியன் அதுக்கேற்ற காலேஜில் நான் படிக்கல ஏதோ ஒரு காலேஜில் ஆனால் நான் படிக்கிறேன் ஆனால் வந்து அந்த காலேஜ்லலேயும் நான் ஓவியத்தை வரைய கத்துகிட்ருக்குறேன் எனக்கு ஓவியம் வரைய தெரிஞ்ச கல்லூரி வந்து விஐடி காலேஜின்னு அந்த காலேஜில் வந்து ஓவியம் ஓவியத்துக்காக ஒரு பார்ட்டாக இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் இருந்தாலும் நான் வந்து அந்த காலேஜில் ஜாயின் பண்ணல வேற ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணேன் இன்ட்ரெஸ்ட் இருந்தது ஓவியத்து மேலே சரி இருந்தாலும் ஓவியத்தோடைய ஃபீல்டில் போகாம நம்ம ஓவியம் ஒரு பக்கம் இருந்தாலும் வேற ஏதாச்சும் ஒரு ஃபீல்டில் போய்ட்டு ஓவியத்தையும் ஒரு டைம் பார்ப்போம் அப்படின்னு நினச்சு தான் நான் பண்ணேன் அதுக்கப்புறமேட்டுக்கு என்னுடைய தொழிலாலாம் இல்லை ஓவியம் வரையணும் வரைஞ்சி நான் வந்து ஒரு பேப்பர்ஸ் நியூஸ் பேப்பர் அண்டு புக்ஸு அதிலலாம் வந்து பார்க்கறன் இல்லை படம் அந்த படம் மாதிரி நம்மளும் ஒரு பர்ஃபெக்ட்டான படத்தை வரைஞ்சி ஒரு பேப்பர்லேயோ அல்லது ஒரு புக்குலேயோ வரைஞ்சி நம்மளும் வெளியிடணும் அப்படின்னு என் மனசுக்குள்ளே தோணும் இருந்தாலும் அது எப்படி வெளியிடுறது எப்படி அதை நாட்டுக்கு அல்லது வெளியே எப்படி அவங்களுக்கெல்லாம் தெரிய வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலை அதனால வந்து எனக்கு வந்து ஓவியம் அவற்றை அடைய எனக்கு ஒரு திட்டமாக திட்டம் இருக்குது நம்ம இப்படி தான் வரையணும் இப்படி தான் ட்ராயிங் பண்ணணும் இப்படி தான் கலர் பண்ணுனும் இப்படி தான் வெளியிடணும் அப்படின்றதுலாம் இருக்குது இருந்தாலும் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நமக்கு நம்ம வந்து ஓவியத்தோடைய ஃபீல்டுலேயே போயிருந்தால் அதாவது ஆர்ட்டிஸ்ட் ஃபீல்டுலேயே போயிருந்தால் மொத்தமான குறிக்கோளாக நம்ம அது மேலே தான் செலுத்துணும் நம்ம தான் வேற ஒரு ஃபீல்டில் போயிருக்கோம் இருந்தாலும் ஒரு பார்ட்டாக ஆர்ட்டிஸ்ட் அந்தமாதிரி இருக்குது இருந்தாலும் என்ன பண்ணுறது ரெண்டு ஃபீல்டாக இருக்குது ஓவியமும் ஃபஸ்ட்டுனு சொல்ல முடியாது அதுதான் ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு தான் ஓவியம் ஓவியம் ஒரு சைடாக இருந்தாலும் மற்றதெல்லாம் அதான் அதனால் ஓவியத்தை ஒரு பக்கமாக வச்சி நான் வந்து என் லைஃப்ல கொஞ்ச கொஞ்சமாக சைட்ல எடுத்துட்டு வந்தேன் தேர்ட் ஸ்டாண்டர்ல கொஞ்சம் வரைஞ்சேன் அதில் வந்து செகேண்ட் ப்ரைஸ் வாங்கினேன் ஃப்ஃப்த்து ஸ்டாண்டர்ல வரைஞ்சி அதில் வந்து தேர்ட் ப்ரைஸ் வாங்கினேன் அதுக்கப்புறம் டுவெல்த்தில் வரைந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன் இருந்தாலும் ச்சி காலேஜ்லேயும் நம்ம வந்து ஏன் இந்த ஓவியம் நம்மளுடைய கை கைக்கு நம்மளுடைய சொந்தமாக நம்மளே வரைந்து நம்மளே வெளியிடணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்துச்சு சரி பண்ணுவோம் நம்மளும் பண்ணி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு நான் வந்து அதே காலேஜ்லாம் ஜாயின் பண்ணல ஓவியத்தை ஏற்ற மாதிரி எனக்கு வரைய தெரிந்த மாதிரி ஒரு தொழில்ல ஏதோ ஒரு குறிக்கோளாக இருந்துச்சு அதே லட்சியமாகலாம் இல்லை இருந்தாலும் நம்ம வரைய கற்றுக்கணும் அப்டின்னு சொல்லிட்டு நான் வந்து அதுமேலே கொஞ்சம் ஆர்வத்தோடய கற்றுக்கிட்டேன் மற்றபடி வேற எதுவும் அப்படிலாம் திட்டமிட்ட மாதிரில்லாம் எதுவுமே இல்லை இதுதான் என்னுடைய ஓ